ஆ ஆமாம் என்ன விசேஷம் வீட்டில எதாவது ஃபங்க்ஷனாங்க ஆ ஆமாம் ஆ சரி ஓகே ஆ ஓகே ரேட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு கிலோ வந்து இரநூறுபா இருக்கும் ரோஸ் வந்து மல்லியெலாம் வந்து கொஞ்சம் இப்போ ரேட்டு அதிகந்தான் வெயில் காலன்றதுனால ரேட்டு அதிகமாக இருக்குது அதனால வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சன இல்லை உங்களுக்கு எப்போது வேணும் க பூ கட்டி வேணுமா இல்லை எப்படி வேணும் ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே ஆ ஆ சரி அதுன்னால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் வரும் ஆ சரி ஓகேப்பா பண்ணிடலாம் நான் உங்களுக்கு டிசைன்லாம் நான் உங்களுக்கு டிசைன்லாம் வாட்ஸ்ஆப்பில் அனுப்புகிறேன் எது மாதிரி வேணும் எந்த பூ வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறிங்களா ம் சரி ஓகே ஆ சரி ஓகே பண்ணிடலாம் உங்களுக்கு எப்போது வேணும் ம் சரி ஓகே ஆ சரி ஓகே ஆ சரி ஓகேங்க ஆ சரி ஓகே ஆ பார்த்துக்கலாம் அதுதான் ஆ சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சன இல்லை ஆனால் வந்து பூ கட்டுறத்துக்கு மாலை கட்டுறத்துக்கு அந்த இது மாதிரி கட்டுறத்துக்குலாம் கொஞ்சம் செலவாகும் ஆ ஆ சரி ஓகே நான் உங்களுக்கு அமௌண்ட்டு முன்னாடியே சொல்லிடுறேன் எவ்வளோன்னு மாலைக்கு எவ்வளோன்னு தெரியல பூ விற்கிற ரேட் பொறுத்து தான் இருக்குது அதனால அங்கே என்ன ரேட்டிருக்கோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ம் சரி ஓகே ஆ சரி ஓகே பார்த்துக்கலாம் ஆ ஆமாம் ஆ சரி இந்த மல்லிப்பூலியே நந்தியாவட்டம் மாதிரிலாம் இருக்குதுல்ல அதெலாம் வைக்கலாமா இல்லை உங்களுக்கு மல்லிப்பூவிலியே தான் வேணுமா ம் சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சன இல்லை ம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சன இல்லை பண்ணிடலாம் ஆ சரி ஓகே